பதினாறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினைஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு